அண்ணா இதில் ட்ராஃபிக் எப்பதாண்ணா க்ளியர் ஆகும் இதே பத்து நிமிடம் பத்து நிமிடம்னு தாண்ணா சொல்லிட்டிங்க இதோடு முப்பது நிமிடம் ஆகிடுச்சிண்ணா ஆஃப் அன் ஹவருக்கு மேல் ஆகிடுச்சி நான் வேறு டைமுக்கு வேலைக்கு போகணுண்ணா உங்களுக்கு தெரியாது என் மேனேஜர் கன்னாபின்னானு கத்துவான்ணா இந்த ட்ராஃபிக் இன்னும் எவ்வளோ நேர இருக்கும் என்ன பிரச்சனையாம் இங்கே ஓ அப்படியாண்ணா அது என்னன்னு கொஞ் கொஞ்சம் வேறே எதாவது வழி இருக்கானு பாருங்கண்ணா இங்கேருந்து போகிறத்துக்கு வேறே எதாது வழி இருக்கா என்னன்னு பாருங்கண்ணா டைம் ஆகிடுச்சினா அவன் வேறே கத்துவான்ணா நான் இந்த கேப்பில் போனால்தான் சீக்கிரம் போகலான்னு சொல்லிட்டுதான் உங்கள் கேப் புக் பண்ணேன் கேப் சர்வீஸே என்னாடானால் ட்ராஃபிக்கான ஏரியாவில் கொண்டாந்து நிறுத்திட்டிங்கண்ணா என்னன்னு பாருங்கண்ணா வேறே எதாவது வழியாக போக முடியுமானு பாருங்கள் ணா எதாவது பண்ணுங்கண்ணா நான் இப்போது அர்ஜன்ட்டாக போயே ஆகணுண்ணா இல்லைனா என் மேனேஜரு வேற கன்னாபின்னானு கத்துவான் ஆஃபீஸுக்கு வேறே டைம் ஆகிடுச்சிண்ணா நான் சீக்கிரம் போகணுங்கிறனால தான் உங்கள் உங்கள் கேப் புக் பண்ணேன் நீங்கள் என்னன்னா இவ்வளோ டிலே பண்றிங்க புரியுதுண்ணா ட்ராஃபிக்னு எனக்கும் தெரியுதுண்ணா வேறே எதாவது ரூட் இருந்தால் பாருங்கண்ணா இதே ட்ராஃபிக்கில் நின்னுட்டிருந்தா எனக்குதானே டைம் வேஸ்ட்டு இன்னும் நான் ட்வெண்ட்டி மினிட்ஸில் அங்கே இருக்கணுண்ணா நான் கேப் பார்க்குறப்போ கரெக்டாக டைம் போட்டிருந்திங்க இப்போ பார்த்தா கால் மணிநேரம் எக்ஸ்ட்டா ஆகிடுச்சி இப்போ நான் என்னண்ணா பண்றது கொஞ்சம் வேறே வழி இருக்கா பாருங்கண்ணா